ஒரு இப்போ வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று வெச்சிருக்கோம் என்னென்ன பூவெல்லாம் உங்கக்கிட்டே இருக்குது ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுறோம் அதனால்

ஆ ரோஜாப்பூவா சரி ரோஜான்னா இப்போ ஒ ஒருநாள் ஃபுல்லாக காலையில் அலங்காரம் பண்ணோம்னா சாய்ங்காலம் வரைக்கும் இருக்குமா அது

ஆ இல்லை பழைய பூ எதுவும் உதிர்ந்து போய்விட்டுன்னா பழைய பூவெல்லாம் எதுவும் இருக்கா

அப்படியா ஏன்னா காலையில் நாங்கள் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் எல்லா கெஸ்ட்டும் வந்ததுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்குள்ளே உதிர்ந்து போய்டக்கூடாது அதனால் ரோஸுனா தாங்கும்லங்க அது ரோஸ் வெச்சா ம் ஆ எனக்கு ஒரு ஒரு கிலோ இருந்தால் போதும் எவ்வளோ வரும் அது ஒரு கிலோ ஒரு கிலோ எவ்வளோ வரும் ஆ மைசூர் ரோஸ் தான் கேக்கிறேன் இந்த பெருசாக இருக்குமே அதானே மைசூர் ரோஸ்ஸுங்குறீங்க ஆ ஆ அந்த அதுதான் அதுதான் வேணும் எண்ணூறுபா வருமா எனக்கு வந்து நான் நான் நிறையா வாங்கணும் ஒரு நாலஞ்சு கலர் வேணும் கொஞ்சம் விலைய மட்டும் பார்த்து சொல்லுங்கள் எனக்கு நாளைக்கு தான் தேவை ஏன்னா பூ ஆ நாளைக்கு தான் தேவை நாளைக்கு வந்து முகூர்த்த நாள் இல்லை பார்த்து சொல்லுங்கள் ம் இல்லைல்ல ஐந்நூறுபா ஐந்நூறுபா போட்டுக்கங்க என்ன இப்படி சொல்கிறீங்க ஐந்நூறுபா போட்டுக்கங்க ஆ ஆ

ஆ ஐந்நூறுபா ஐந்நூறுபா போடுங்கள் ஐந்நூறுபா நாளைக்கு ஒன்றும் கல்யாண தேதியும் கிடையாது அதனால் இப்போ ம் ம் ம் ம் சரி ஒரு ஐந்நூற்றி ஐம்பது போட்டுக்கங்க முடிச்சிக்கிறேன் ஐந்நூற்றி ஐம்பது போட்டுக்கங்க சரி விடுங்க சரி போடுங்கள் ஒரு இது எல்லோ கலர் போட்டுக்கங்க எல்லோ ஆரஞ்சு ரெட்டு மூணு கலரில் மட்டும் கொடுங்க ம் எங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஏ ஒரு ஏ ரெண்டு கிலோமீட்ரு தான் இருக்கும் வீடு நீங்கள் எப்படி ஆ ஆ ஆ

அப்படியா சரி சரி ஆ சரி நான் அட்ரெஸ்ஸை அப்போ எழுதி தந்துடவா அட்ரெஸ்ஸை பேப்பரில்

இல்லை நான் இப்போ கொடுத்துட்டு போய்டுறேன் உங்களுக்கு அட்வான்ஸு நான் கொடுத்துட்றேன் நாளைக்கு அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்கள்ல பாக்கி அவங்கள்ட்ட தந்துடலாமா ஆ சரி சரி பழசு எதுவும் கொடுத்துட மாட்டிங்கள்ல அதை மட்டும் இது பண்ணுங்கள் ம் ம்

நான் அதை வெச்சு தான் நீங்கள் கேக்கிறீங்க நான் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆர்டர்லாம் கொடுப்போம் நீங்கள் நல்லா பண்ணிக் கொடுங்க எல்லா விசேஷத்தையும் நாங்கள் உங்கள்ட்டேயே செஞ்சுக்கிறோம் நீங்களே பண்ணிக் கொடுங்க நல்லவிதமாக செஞ்சுக் கொடுங்க ஆ சரிங்க வர்றேன்ங்க ஆ சரி வர்றேன் ஆ